யுஎஃப்ஒ அதாவது அன் ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின் சொல்லுவாங்கள் இதை பற்றி பார்த்திங்கன்னா என் என்னை கேட்டால் நான் பாத்துருக்கேன் அதாவது அறிவியல் புனைகதைகளில் வந்து புனகதைகள் பார்த்து இரு பார்த்துருக்கிறேன் அத அதில்தான் பார்த்துருக்கேன்னு சொல்ல முடியும் மனிதன் மனுஷன் வந்து நிலவுக்கு ராக்கெட்ல அனுப்புவதற்கு முன்பு நிலா மற்றும் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்களில் வேறு கிரக வாசிகள் வசிப்பவார்கள் வசிப்பார்கள் என்று நம்பப்பட்டு வந்து வந்தது இதனை கொண்டே மிகவும் சுவாரசியமான கதைகள் எழுதப்படும் எழுதி எழுதிட்டும் வந்தாங்கள் ஆனால் நிலவில் மனிதனை சென்று இறங்கிய பிறகு அங்கே சுவாசிப்பதற்கு தேவையான பிராண வாய்வு கூட இல்லை என்று உண்மை உரைக்கும்போதுதான் மிகவும் ஏமாற்றமாக இருந்தது பூமியை தவிர வேறு எந்த கிரகத்திலும் மனுஷன் வந்து வாழ்வதற்கு தேவையான எந்த சூழ்நிலையும் இல்லை என்பதுதான் உண்மை அதுதான் இப்போ தெரிஞ்சிகிட்டு வருது ஏன்னா நம்ம வந்து இதில் போய் இருக்கலாம்னு சொன்னால் பட் நம் இங்கே இருக்கிற எல்லா இதுவும் வந்துட்டு அங்கே கிடைக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகதான் இருக்குது ஆனாலும் இந்த உண்மையை முழுவதாக ஏற்றுக்கொள்ள நம் மனம் விரும்புவதில்லை நம்மளால அதை எ ஏற்றுக்கவும் முடியல சூரிய குடும்பத்தை தவிர்த்து வேறு நட்சத்திரங்கள் அதனை சுற்றி உள்ள கோள்களில் வேற்று கிரக வாசிகள் வசிக்கிறார்கள் அவர்கள் பூமிக்கு பறக்கும் தட்டு மூலமாக வந்து செல்கிறார்கள் என்று நம்பிக்கை பலருக்கும் இருக்குது ஒருவேளை உண்மையில் வேற்றுகிரக வாசிகள் வசிக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அவர்கள் நம்மை காணாதிருப்பது சிறந்தது என்று எனக்கு தோன்றுகிறது பூமிக்கு வந்து செல்லும் அளவிற்கு அவர்களிடம் தொலில்நுட்பம் முன்னேறி இருந்தால் நிச்சயம் அவர்கள் நம்மை அடிமை படுத்தி வசப்படுத்தி கொள்ளத்தான் விரும்புவாங்கள் அடிமை படுத்தி வசப்படுத்தி கொள்ளதான் முடியும் அது மனித குலத்துக்கு ஆபத்தாகத்தான் முடியலாம் எனவே யுஎஃப்ஒ எனப்படுவது கற்பனை கதையாக மட்டுமே இருப்பது மிகவும் சிறந்தது